பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு இருபத்தொன்னு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு முப்பது பத்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பதிமூன்று